புரிந்துக்கொள்வதற்கு முன்பே முடிந்து போகிறது வாழ்க்கை அப்படின்னு நான் ஒரு வாசகம் எழுதிருக்கேன் அந்தமாதிரி வாழ்க்கை பூராவே பாடம் தான வாழ்க்கை பூராவே பாடம் தான் ஏன்னால் உண்மை பேசுனாலும் கஷ்டம் வருது பொய் பேசுனாலும் கஷ்டம் வருது இப்படி வாழ்க்கையே எல்லாமே பாடமாக தான் இருக்குது அதனால் நாம எப்பொழுதும் கற்றுக்குட்டியே கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம் அது தான் உண்மை முடிச்சிடலாமா